ஹலோ ஆ தினேஷ் ஹோல் ஆ ஹோல் சேல் சென்டரா ஓகே இங்கே நாங்கள் வந்து இங்கே வந்து ஆ ஆ ஒரு ஹாஸ்டல் வச்சு நடத்திகிட்டு இருக்கோம் அந்த ஹாஸ்ட்டல் வந்து பார்த்தீங்கனா காலையில் ப்ரேக்ஃபஸ்ட்டுக்கு வந்து ராகி ப்ளஸ் ஓட்ஸ் வந்து எங்களுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆ ராகி வந்து டூ ஹண்ட்ரட் கேஜி பர் வீக்கு ஆ அதே மாதிரி ஓட்ஸ்ஸும் பர் ஆ வீக் வந்து டூ ஹண்ட்ரட் கேஜி நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அமௌண்ட்டு சொல்லுங்கள் ஓகே ஓகே என்னங்க எய்ட் தவுசணா ஓகேங்க ஆ எனக்கு வந்து நீங்கள் டோர் டெலிவெரி பண்ண முடியுமா ஏன்னா வந்து நாங்கள் வந்து லேடீஸ் ஹாஸ்ட்டலுன்றதுனால மோஸ்ட்லி யாராலேயுமே வந்து அட்ஜஸ் பண்ணுற அளவுக்கெல்லாம் இங்கே ஃபெசிலிட்டிஸ் கிடையாது ட்ரான்ஸ்போட்லாம் பார்த்தீங்கனா இது அவுட்டரில் இருக்கு ஹாஸ்ட்டலு அதனால ஆ இது கோசரம் வந்து நான் வந்து ஸ்டூடண்ட்டை அனுப்ப முடியாது ஏன்னா சேஃப்ட்டி இருக்காது இல்லையா ஸோ நீங்கள் தான் வந்து டோர் டெலிவெரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஆ டோர் ஆ கேஷ் ஆன் டெலிவெரி அக்சப்ட் பண்ணுவீங்களா இது கேஷ் ஆன் டெலிவெரி ப்ரொவைட் பண்ணுவீங்களா இல்லை ஆ ஆ இல்லைனா நெட் பேங்கிங் இந்த மாதிரி அக்சப்ட் பண்ணுவிங்களா ஓகே ஓகே நான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து ஆன்லைன்லேயே பண்ணிட்றேன் ஏன்னா வந்து நீங்கள் வந்து டோர் டெலிவெரி பண்ண வரும்போது நான் இருந்தால் தான் போச்சு இல்லைனா ஸ்டூடெண்ட் கிட்டே வந்து கொடுத்தீங்கனா அவங்களால எதுவும் பண்ண முடியாது இல்லையா ஸோ நானே உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்றேன் நீங்கள் வந்து டெலிவெரி மட்டும் பண்ணிவிடுங்க அப்படியா அதில் எதுவும் பார்த்து பண்ண முடியாதா எவ்வளோ பண்ணுவீங்க சரிங்க ஏன்னா வந்து நீங்கள் ஹோல் சேல் ஷாப்பிங்தான் வந்து உங்கள் கிட்டே நான் வந்து காண்டக்ட் பண்ணி ப்ராடக்ட் வந்து ரிஸீவ் பண்ணணுன்னு நினைக்கிறன் நார்மலாக நாம் வந்து ஷாப்புக்கு போனோம்னா எல்லாம் எக்ஸ்ட்ரா வரும்னு தெரியும் எங்களுக்கு ஆ சரிங்க சரிங்க அட்ரஸ் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கனா வந்து ஹாஸ்ட்டல் நம்ம ஹாஸ்ட்டல் எங்கே இருக்கு அப்படினா ஒரு காலேஜ் பக்கத்தில் இருக்கு சரிங்களா காலேஜ்லேருந்து நம்ம ஹாஸ்ட்டல் வந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் இருக்கும் நீங்கள் உள்ளே ஸ்ட்ரைட்டாக வந்துகிட்டே இருக்கணும் ஓகேங்களா அப்படி பார்த்தீங்கனா வந்து அந்த ஹாஸ்ட்டல் நேமை சொல்லி நீங்கள் கேளுங்கள் ஆ ஆ உங்களுக்கு அப்படி தெரியல அப்படினா நீங்கள் வந்து இந்த ஆட்டோஸ் இல்லைனா வந்து வேற யாருகிட்டேயாது கேட்டீங்கனா கூட கால் இல்லை எனக்கே கூட நீங்கள் கால் பண்ணுங்கள் அட்ரஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பிராப்பரா ஆ நீங்கள் போய்ட்டு ஆ இதே நம்பர் தான் நீங்கள் வந்து டெலிவெரி பண்ணுறது மட்டும்தான் எனக்கே கால் காண்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் யாருகிட்டேயும் கேட்கலாம் வேணாம் ஆ காண்டக்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு செக்கியூரிட்டி இருப்பார் வெளியில் அவர் செக்கியூரிட்டி கிட்டே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் முன்னாடியே நீங்கள் எனக்கு சொல்லிட்டிங்கனாதான் நான் அவர் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணணும் ஏன்னா அவர் எங்கயாவது வெளியில் போயிடுவாங்க இல்லையா ஸ்டூடெண்ட் வேணுங்கிற திங்ஸ் வாங்குறதுக்காக போய்டுவாங்க பேமெண்ட் வந்து நான் ஆன்லைன் பேமெண்ட்டு தாங்க ஜிபே மூலமாக பண்ணிடுவேன் சரியா நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் நம்பர் எனக்கு அனுப்பிடுங்க ஆ ஃபோன் நம்பர் எனக்கு அனுப்பிடுங்க நான் உங்களுக்கு ஜிபே மூலமாக பண்ணிட்றேன் அதை பற்றி நீங்கள் வொர்ரி பண்ணிக்க வேணாம் நான் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் டெலிவெரி பண்ணிடுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா ஷாப் எல்லாம் எங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால ஒன்றும் பிரச்சன இல்லை நீங்கள் எப்போ வரீங்கன்றதுக்கு மட்டும் எனக்கு முன்னாடியே ஒரு இன்டிமேஷன் கொடுத்தீங்கனா நான் வந்து செக்கியூரிட்டி கிட்டே வந்து சொல்லி வைப்பன் ஏன்னா அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான திங்க்ஸ் வாங்குறதுக்கு வீக்கெண்டில் வெளியில் போய்டுவாரு

எனக்கு வந்து இந்த வாரத்தில் வந்து சாட்டர்டே கொண்டு வாங்க சனிக்கெழமை அன்னைக்கி எனக்கு ஈவ்னிங் டெலிவெரி பண்ணிட்டிங்கனா நாங்கள் சண்டேஸ் ஸ்டுடெண்ட்ஸ் வச்சு எல்லாத்தையும் ட் அலகேட் பண்ணிடுவோம் சரியா எல்லாத்தையும் வந்து எங்கெங்கே ஆ சாட்டர்டே வந்து டெலிவெரி பண்ணுற மாதிரி பாருங்கள் சாட்டர்டே மார்னிங்கே உங்களுக்கு பேமெண்ட் ஆகிரும் ஈவ்னிங் வந்து டெலிவெரி பண்ணுற மாதிரி பாருங்கள் சரியா சரிங்க